எங்கிட்டே வந்து நாய் ஆடு பூனை மாடு இந்த மாதிரி போன்ற விலங்குகள்லாம் என்ட்ட இருக்குது அது மட்டும் சே நான் வாங்கிருக்கிற இடம் பார்த்திங்கன்னா சந்தையில் இருந்து தான் அந்த பொருட்கள் ஆடுகள் போன்ற இதெல்லாம் வாங்கியிருப்பேன் கால்நடைகள்லாம் அதை நான் விக்கிறது பார்த்திங்கன்னா எனக்கு பெரும்பாலும் யாருக்கிட்டேயும் அதிகமாக விற்கவும் மாட்டேன் அது யாராது கேட்டாங்க தெரிஞ்சவங்க கேட்டாங்க அப்படின்ற மாரிலாம் அவுங்களுக்கு அவங்க முடிஞ்ச அளவுக்கு என்ன இது அமௌண்ட்டு கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் அதுகளை சரி அப்படின்ட்டு அவங்கவுங்களுக்கு அந்த தேவைப்படுகின்ற குட்டி அவங்களுக்கு மட்டும் கொடுத்துருவேன் அவங்கிட்ட நான் பெருசாக ஃபண்டு அதுக்கு காசையும் எதிர்பார்க்க மாட்டேன் அது லாபத்தில் வந்தாலும் சரி நட்டத்தில் வந்தாலும் சரி இது வரைக்கும் அதிகமாக விட்டதுலேயும் இல்லை நான் அதை கணக்கு பார்த்ததும் இல்லை ஒவ்வொரு டைம் அதிகமாகவே கேட்டோடனே அவங்களே கொடுத்துரு போயிடுவாங்க நம்மளுக்கு அந்த காசை பற்றி யோசிக்கிறதுக்கு எதுவுமே பிடிக்கவும் பிடிக்காது